கடலுக்கு நாங்கள் மீன்பிடிக்க போனோன்னால் படகு படகுக்கு முக்கியமாக நம்ம பார்த்தோன்னா துடுப்பு போட்டுனா மீன்பிடிக்க போவோம் ஆனால் உப்பெல்லாம் அவ்வளோவா போகமுல்ல படகு துடுப்பும் போட்டுக்குன்னு வலையும் போட்டுக்குன்னு ஒருத்தர் வழியும் சொல்லிக்கின்னு பண்ண முடில்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால இப்போ பார்த்தோன்னா மோட்ரு வாடகைய வாங்கி அதுல மோட்ருக்கு மோட்ரு ஓட்டுறத்துக்கு பெட்ரோல் வேறு ஊற்றுறத்துக்கு அதனாலே ரொம்ப குடும்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப காசு ரொம்ப அதிகமாக ஆகுது அதனால பார்த்துக்குன்னு போவோம் சாப்பாடெலாம் இருக்காது மோட்ருலாம் வாங்கி பெட்ரோல்லாம் மாட்டிக்கின்னு வீட்டில் சாப்பாடெலாம் கட்டிக்கின்னு போவோம் போகிறத்துக்கு ஒரு நாள் ஆயிடும் எப்படியும் ஒரு நாள் ஆயின்னு கட்டின்னு போவோம் நின்று ஒருத்தர் வழி சொல்லுவார் ஒருத்தர் படகு ஓட்டுவார் இன்னோருத்தர் வலை போடுவார் மாட்டிக்கின்னு பார்ப்போம் மாட்டிக்கின்னு சாப்பாடெலாம் சாப்பிட்டு எந்தெந்த இடத்துல மீன் இருக்குதுன்னு பார்த்து சொல்லுவார் அந்த இடத்துல போட்டு நிறுத்தி வலையை போட்டு அதுக்கு வலையில் மாட்டணுன்னு அதுக்காக வெயிட் பண்ணிக்கின்னு மூணு மணி நேரம் நாலு மணி நேரமெலாம் வெயிட் பண்ணிக்கின்னு பசி எடுத்துச்சுன்னா சாப்பிட்டு மீன் மாட்டுற மாதிரி இருந்துச்சுன்னால் மூணு பேரும் அவங்கவுங்க வேலையை விட்டு இந்த வலையை இழுக்கிற வேலையை பார்ப்போம் மீன் அதிகமாக இருந்துச்சுன்னால் வலையில் அதிகமாக இருந்துச்சுன்னால் இந்த ஒரு எண்டர்டெயின்மெண்ட்டாக பாட்டு ஒன்று பாடுவோம் ஒரு எனர்ஜி வந்துடும் உடம்புல பாட்டு ஐலேசா ஐலேசான்னு ஏலேலோ ஐலேசான்னு பாட்டு ஒன்று வந்துச்சுன்னால் இழுத்துடுவோம் மீனெலாம் மாட்டிக்கிச்சுன்னால் மாட்டி போட்டோன்னால் இன்னும் நேரம் அதிகமாக இருந்துச்சுன்னால் வேறு இடத்துக்கு போய் வலையை போடுவோம் அந்த இடத்துல வலையை விரிச்சோன்னா அதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கின்னு மாட்டும் மாட்டும் மாட்டும் ஃபஸ்ட் அந்த இடத்துல மாட்லைனா இன்னோரு இடத்துக்கு அப்டேயே மாறின்னே இருப்போம் ஒரே இடத்துல இல்லாத மாறின்னே இருப்போம் வலையை போட்டுன்னு எந்தெந்த இடத்துல வலை மாட்டுதோ அந்த இடத்துலலாம் மூணு பேரும் வந்து வலையை இழுத்து போட்டு இழுத்து பசி எடுத்துச்சுன்னால் அவங்கவுங்க வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு பார்ப்போம் மீன் மாட்டுதா இல்லையானு பார்த்துட்டு மாட்டிக்கிச்சுனால் இழுத்து அது பற்றாத குறைக்கி ஐஸ் பெட்டியை வேறு எடுத்துன்னு வந்து அதில் வேறு எடுத்து போடணும் இங்கேயிருந்து போறத்துக்குள்ளே மீன் இதாயிடும் அதனாலெ சேஃப்டிக்கு ஐஸ் பெட்டி எடுத்துன்னு வந்து அது உள்ளே போட்டு மீன் கெடாமல் ஸ்மெல் வராமல் அதில் போட்டு எப்படியும் போறத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிடும் கரைக்கு சேர்றத்துக்கு மூணு நாள் நாலு நாள் ஆயிடும் சேர்றத்துக்கு நாலு நாள்னால் அதுக்கப்புறம் தான் போயிட்டு மீன் காசு விற்று இந்த மோட்ரு வாடகை காசு குடுக்கணும் பெட்ரோல் செலவுக்கு கொடுக்கணும் குடும்ப செலவுக்கு கொடுக்கணும் எங்கள் மூணு பேர் ஷேர் பண்ணி அந்த காசு ஷேர் பண்ணி இப்படி தான் போது பண்ணி போயிட்டிக்கிறோம் அதுக்கப்புறம் தீர்ந்துருச்சுன்னா திரும்பியும் கடலுக்கு போய் பார்ப்போம் இப்போ அந்த இடத்துல விட்டோன்னா நிறையா பேர் இப்போ எங்களை பார்த்து நிறையா பேர் வராங்க கடலுக்கு மோட்ரு எடுத்துக்குன்னு வலையை எடுத்துக்குன்னு நிறைய பேர் வராங்க அவங்க பண்றதுனால இப்போ நிறைய பேருக்கு மாட்டுது நல்லா ஒரு சிலவங்களுக்கு தான் மாட்டுது ஒரு சிலவங்களுக்கு மாட்டு மாட்டுது மீன் மாட்டிக்கின்னு ஒரு ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஒரு ஒரு ஒருத்தவன் இந்த சைடு போகிறான் ஒருத்தவன் இந்த சைடு போகிறான் ஒருத்தவன் நேராக போகிறான் ரொம்ப தூரமாக போகிறான் மோட்ரு பெட் பெட்ரோல் காலியாயிடுச்சுன்னால் பெட்ரோல் தனியாக வாங்கி எடுத்துன்னு போயி ஊற்றி கடலில் குதிச்சு மீன் வலையை மாட்டி எடுத்துன்னு வரோம் மீன் அதிகமாக இந்தமாரி தான் போகுது